பாட்டு பாடுதே போயிருக்கலாம்லே ஹலோ ஆமாங்க சார் இங்கே பால் பண்ணையிலேங்க சார் எல்லாமே நல்ல நாட்டு மாட்டுப் பால் தான் சார் எல்லாமே இருக்கும் எல்லா கொண்டு தயாரிக்கிறோம் நல்ல பா ஒரே பால் தான் வேறு கலப்படமெலாம் இல்லை

ஆ இருக்குங்க சார் இங்கே தயிர் இருக்குது பா வெண்ணெய் நெய் எல்லாமே கிடைக்கும் சார் அப்புறம் இது ஆ எல்லாமே கிடைக்குங்க சார் எல்லாம் தரமானதாக தான் பண்ணுறோம் இந்த பால் பவுடர் எல்லாமே வந்து இயற்கை முறையில் நல்ல கலப்படம் இல்லாத நல்லா பண்ணுறோம் சார் நல்லா இருக்கும் சார் ரேட்டு வந்து பால் பவுடர் வந்து இரநூறுபா பால் வந்து ஒரு லிட்டர் வந்து ஐம்பது ரூபாய் நீங்கள் ஆட்ரு கொடுக்கறவங்க ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் வந்து பாருங்கள் சார்

பேக்கிங்கெலாம் அதெல்லாம் கரெட்டாக இருக்குங்க சார் ஆ அதெல்லாம் வந்து பாலெல்லாம் அதெல்லாம் ஒழுகாது எல்லாம் பேக்கிங்கெலாம் கரெட்டாக நாங்கள் ஆட்ரு கொடுத்தா கரெட்டாக வந்து சேர்ந்துரும்

அதெல்லாம் கெட்டுப் போகிறதுலாம் இருக்காதுங்க சார் அதெல்லாம் கரெட்டாக கரெட்டான முறையில் எல்லாமே இருக்கும் ம் பட்டரெலாம் வந்து அது வந்து ஐந்நூறுரூபாங்க சார் ஆ ஒரு கிலோ ஐந்நூறுரூபா ஆ மொத்தமாக கொடுத்தா பேக்கிங் பண்ணிட்டு இது பண்ணுவோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கிறதா இருந்தால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கோங்க சார் ஆ ஆமாம் நீங்கள் ஆ ஆ ஆமாம் ஆ சரிங்க சார் ஆ பேக்கிங் டேட்டு உங்களுக்கு எக்ஸ்பிரி ஆயி டே டேட்டு எல்லாமே அதில் அந்த த வெண்ணெய் அந்த நெய்யெல்லாம் கரெட்டாக அதில் நாங்கள் டேட்டு அதிலேயே போட்டிருப்போம் நீங்கள் கரெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் எந்த இதுவும் இருக்காது ஆ

ஆ சரிங்க சார் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு மொதல் தடவை பே பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் அதனுடைய டீட்டெயில்லாம் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க ஆ ஆ ஓகேங்க சரிங்க சார் ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் சரிங்க சார் ஆ நன்றி ரொம்ப நன்றி